இப்போது இருக்கிற சமீபத்தில் வந்துட்டு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஸோ நம்ம சொந்தமாக ஒரு வியாபாரம் பண்ணுறோம் அதை வந்துட்டு டெவலப் பண்ணணும் அதுக்காக நான் வந்துட்டு எல்லாருக்கும் இந்த நான் இப்படி பண்ணுறேன் தெரியப்படுத்தணும் அப்புடின்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு யூட்யூப் மூலயமாக வந்துட்டு சொல்லலாம் மின் அதுக்கப்புறம் போனால் வாட்ஸப்ல ஸ்டேட்டஸாக வச்சு நான் சொல்லலாம் இந்தமாதிரி நான் சோஷியல் மீடியாவில எது எதிலலாம் இருக்கேனோ அது மூலயமா என்னோடய கருத்தை நான் சொல்லலாம் இது மாதிரி நான் எந்த வியாபாரத்தை சார்ந்து இப்போது ட்ரெஸ்ஸு வந்து நான் சேல் பண்ணுறேன் அப்புடின்னா யூட்யூபர்ஸ்கிட்ட வந்ட்டு நான் இந்த மாதிரி ட்ரெஸ் சேல் பண்ணுறேன் இது இப்போது சீப்பாக கிடைக்கும் குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் யூட்யூப்ல சொல்லலாம் இன்ஸ்டாகிராம்ல சொல்லலாம் என்னோடய வாட்ஸப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிலாம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறையா ஷேர் பண்ணலாம் ஸோ நிறையாக்கு சோஷியல் மீடியா வந்துட்டு ரொம்பவே நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி விஷயத்துல நல்ல விஷயத்துல இப்படி பயன்படுத்திக்கிறது தப்பே கிடையாது இல்லை நான் இதைமாரி நிறையா பயணடையவும் செஞ்சிருக்கேன் கண்டிப்பாக ஏன்னா ஸ்டேட்டஸ் வைக்கிற மூலயமா நிறையா பேர் வந்து வாங்குவாங்கள் எனக்கு ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னால் அவங்க ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறப்ப கஸ்டமர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாவாங்கள் அதை வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்குது இந்த ஊடகத்தில் பண்ணுறது அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது உண்மையை சொல்லணுன்னா விவசாயிகளுக்கு அந்த சிறு தொழிலாளிகளுக்கெலாம் நிறையா திட்டம் இருக்குது கண்டிப்பாக திட்டம் வந்துட்டு கவர்மெண்டே நிறையா பண்ணி கொடுக்கறாங்க அதை கண்டிப்பாக அதுக்கான அவேர்நெஸ் ஆக்ஷுவலாக இல்லை அந்த அவேர்நெஸ் என்னென்னு தெரிஞ்சிக்கிட்டு இந்த நிறையா வீட்டில படித்த பிள்ளைங்களாக இருப்பாங்கள் அவங்களாம் போய் அவங்க அப்பா அம்மாவுக்கு எது எதெலாம் இருக்குது இந்த அவேர்நெஸ்லாம் இருக்குது இப்போல்லாம் பண்ணலாம் இப்போல்லாம் ஒரு திட்டம் இருக்குது நமக்குன்னு அப்படின்னு அந்த ஒரு சில விஷயோல்லாம் சொல்லிக் கொடுத்து அந்த திட்டம் மூலயமா இந்த விவசாயிகள்லாம் நல்லா பயன்பெற்றுக்கலாம் இன்னும் சொல்லலுன்னா அந்த அளவுக்கு அவேர்நெஸ் இல்லை கிராமபுற சைட்ல அப்போல்லாம் பார்த்தா இந்தமாரி நிறையா விஷயோம் தெரியிறதில்லை இந்த திட்டலாம் இருக்குது அப்படின்றது அதனால் திட்டம் வந்துட்டு கவுர்மெண்ட் போடுறாங்க அப்புடின்னா அதுக்கான அவேர்நெஸும் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்போதான் இந்த மாதிரி உலகமே தெரியாமலாம் கண்டிப்பாக விவசாயிகள் இருக்காங்கள் மொபைல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது ஆனால் அவங்களோட பிள்ளைங்கள் யூஸ் பண்ணுவாங்கள் அதை அவங்க போய் ஸ் எடுத்து சொல்லலாம் கவுர்மெண்ட்டும் இதுக்கான அவேர்நெஸ் கொடுத்து கண்டிப்பா வந்ட்டு அந்த விவசாயிகள் வந்து நிறையாவே பயன்பெறுவாங்கள்